பழைய தலைமுறைக்கும் புது தலைமுறைக்கும் என்ன தேவைன்னு பார்த்தா பழைய தலைமுறை வந்து புது தலைமுறையை பற்றி கொஞ்சம் கற்றுக்கணும் புது தலைமுறை வந்து பழைய தலைமுறையை கொஞ்சம் ஒத்து கற்றுக்கணும் ஏன்னா ரெண்டு தலைமுறையுமே அழியாத இருக்கணும் ஏன்னா பழைய தலைமுறை வந்து நிறையா பாரம்பரியம்லாம் இருக்கும் பாரம்பரியமும் கலாச்சாரம் பழக்கவழக்கங்கள்லாம் நல்லாதான் இருக்கும் அதனால் புதிய தலைமுறை பசங்கள் இப்போது இருக்கிற பசங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்களோட வழிகாட்டுதல் படி நடந்துக்கினா பழைய காலத்தோட பண்டைய கால வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் நல்லது நமக்கு எல்லாமே நல்லது பழைய காலத்து பொருட்களும் சரி பழைய பா காலத்து சொற்கள் பழைய காலத்து ராஜா சொன்ன வார்த்தைகள் சரி எல்லாமே வந்து பழங்காலத்தை பின்பற்றுனோம்னால் ரொம்ப நல்லது புதுங்காலத்தையே பார்த்துன்னு ஃபாஸ்ட்டா போய்ன்னு இருந்தால் உலகம் வந்து தாங்காது புது காலத்தில் வரது நிறைய வந்து தீங்குதான் பழையகாலத்தின்படி போனீங்கன்னால் நம்ம இயற்கை விவசாயம் எல்லாமே போயிகிட்ருக்கு இப்போல்லாம் வந்து எல்லாமே செயற்கை இப்போது புதுகாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செயற்கை செயற்கை வந்து சுத்தமாக மனுஷனுக்கு செட் ஆகாது மரத்துக்கும் செட் ஆகாது மாநிலத்துக்கும் செட் ஆகாது அதனால் என்ன பண்ணணும்னா பழைய காலத்தை தான் பின்பற்றணும் பழைய காலத்தில் வந்து பண்டைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னால் கேவுரு கம்மங்கூழ் அந்தமாதிரி நிறையா இப்போதெல்லாம் என்ன பண்றாங்கன்னால் ஃபாஸ்ட்டு ஃபுட்ன்னு சொல்லி ஏதோ கண்ட கருமாந்திரத்தெல்லாம் போட்டு இது ஃப்ரைட் ரைஸ்ன்றான் நூடுல்ஸ்ன்றான் அதெல்லாம் போட்டு வறுக்கும் போது அடிக்கிற நாத்தம்ல்லாம் அது வாசமாக தெரியுது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து சீக்கரமாக போய் சேர்ந்துருவாங்க சாப்பிட்டா அதனால் என்ன பண்றதுன்னால் நல்ல பழையகாலத்து உணவு பழைய காலத்து சொல்கிற ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்ல வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க பண்ண அவங்கள்லாம் நூறு வருஷம் வாழ்ந்தாங்கள் நம்மளை மாதிரில்லாம் இப்போது கிடையாது அறுபது வயசில் போயிடுறான் ஆறு வயசில் போயிடுறான் அதனால் வந்து பழைய காலத்தை தான் பின்பற்றி நம்ம வாழணும் அதனால் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது மனுஷனுக்கு நல்லது அதனால் பழைய காலத்தை பின்பற்றி எப்பயுமே நடந்துக்கணும்